எனக்கு பிடிச்ச உணவு என்னென்னா களி நல்லா விரும்பி சாப்பிடுவேன் அதை விட்டால் கம்பஞ்சோறு நல்லா சாப்பிடுவேன் நவதானியங்களோட வகைகள் எது எடுத்துக்கிட்டாலும் சாப்பிடுவேங்க எனக்கு குச்சிக்கெழங்கு சோளதோசை இதுன்னா விரும்பி சாப்பிடுவேன் இந்தமாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்புட்றதுனால உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பாடுனா ரேஷன் ரைஸ் நான் நல்லா சாப்பிடுவேன் நம்ம ரைஸோட ரேஷன் ரைஸ் சின்னதுலேருந்து எங்கள் அம்மா மக்காச்சோளம் ஊட்டி ஊட்டி பழகுனதுனால இன்னைக்கி நான் இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு வைச்சிங்களேன் அதனால ஹெல்த்தி ஃபுட்டுனா நிறைய சாப்பிட்டுக்கலாம் களின்னு எடுத்துக்கிட்டால் வகை வகையாக சமைக்கலாம் களி பிடிக்காதவைங்க களி உருண்டை சாப்பிட முடியல எனக்கு இது தான் வேணும் அப்படின்னா அந்த களியையும் நம்ம சமைத்து நம்ப இனிப்போ காரம் எதுனாலும் முறுக்கு சுடலாம் அதிரசம் சுடலாம் எதுனாலும் அதில் செஞ்சு சமைத்து சாப்பிட்லாம் சோளதோசை எடுத்திங்கனா நீங்கள் அரிசியில் நல்லா கலந்து சமைத்து தோசை சுட்டு சாப்பிட்டா அது இன்னும் ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் நல்லா சாப்பிட்டோம்னா ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதை விட்டால் எனக்கு முருங்கக்கீரை இதுமாதிரி கீரை வகைகள் நிறைய எனக்கு பிடிக்கும் அதுக்கப்பறம் என்ன பிடிக்கும் அப்படின்னா தோசையில் காரசட்னின்னு ஒன்று வைச்சி எங்கள் அம்மா கொடுப்பாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அது எடுத்துக்கிட்டால் மீன் சமைத்து கொடுக்கறது எனக்கு மீன் பிடிக்கும் அதாவது ஜிலேபி மீனாக இருந்தால் நான் விரும்பி சாப்பிடுவேன் கம்பஞ்சோறு தின்னால் மோர் கரைச்சி அது கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கனா அதை நல்லா விரும்பி சாப்பிடுவேன் சப்பாத்திக்குனா எப்படி சொல்கிறது சுண்டல் போட்டு மடித்து நாலாக மூணாக மடித்து கொடுத்தாங்கனா அந்த சுண்டலில் சாப்பிடுவேன்